ஊடகத்தில் எடுத்துட்டீங்கன்னா செய்தித்தாள்ன்னு வர வரக்கூடிய செய்தி இந்த தினத்தந்தி தினமலர் தினமணி இந்த மாதிரி மக்கள் குரல் இந்த மாதிரிலாம் நிறையா செய்தித்தாள்கள்லாம் தமிழில் தான் வருது ஆனால் தொலைக்காட்சியில் வந்து செய் செய்தி ஊடகங்கள் அதான் செய்தியில் சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் மட்டும் தமிழ்ல செய்தியை சொல்லுறாங்களே தவிர மற்ற சமயத்தில் பல ஊடகங்கள் வந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஊடகங்கள்லாம் முழுக்க முழுக்க கொண்டு வந்து ஆங்கிலம் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க அங்கே தமிழ் மொழி வந்து இரண்டாம் பட்சமாக தான் தெரியுது நிறையா இடத்துல வந்து தமிழ் மொழி புறக்கணிக்கப்படுதுன்னு தான் நான் நினக்கிறேன் ஏன்னா ஊடகங்களில் இந்த மாதிரி புறக்கணிக்கிறது வந்து ரொம்ப தப்பாக தெரியுது இதனால் வந்து ரொம்ப நம்ம தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப குன்றிப் போயிகிட்டு இருக்குது